ஸோ பவுடர் பவுடர் வாங்கி அதை ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் கையெல்லாம் கொப்பளம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு அது அந்த பிராடெக்ட்டு என்றைக்குமே என்னால் மறக்கவே முடியாது இன்றைய வரைக்கும் என்னால் வாங்கவும் முடியல அந்த பிராடெக்ட்டு எக்ஸ்பென்சிவ் தான் ஆனாலும் எனக்கு வேண்டாம் அது ரொம்ப கஷ்டப்படுத்துது எனக்கு நெகட்டிவ் எல்லாமே எனக்கு பாசிட்டிவ்வாக இல்லாமல் எல்லாமே அதால் நெகட்டிவ்வாகதான் இருந்ததே தவிர அதனால் அதை நான் தவிர்க்கிறேன்